மாநிலத்தில் பார்க்கலாம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சை ராஜ ராஜ சோழன் அப்புறம் சிதம்பரம் கோவில் இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் ஏன் அப்டின்னா பழங்கால வரலாற்று விஷயங்கள நான் இப்போலாம் சம் கொஞ்சம் இப்போ தற்காலிகமாக யூட்டூபில் பார்த்து கற்றுகிட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுகிட்டேன் சில விஷயங்கள் தான் ராஜேந்திர சோழன் ராஜ ராஜ சோழன் அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கோவிலுக்கு மதுரை அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது எதனால் கட்டப்பட்டது அவங்க எங்கேருந்து வந்தாங்க குமரி கண்டம் குமரி கண்டம் எங்கேருந்து ஆரபிச்சது எதனால் அழிஞ்சது அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறையே கற்றுக்கிட்டேன் அதுவே எனக்கு தோன்றின தோன்றி ஸோ இப்போ படிக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை